போட் கம்பெனியில் நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி ஒரு நாலு மாதம் ஆகுது மொதல் ரெண்டு மாதம் மட்டும் தான் நல்லாவே இருந்துச்சு நாங்களும் ரிவ்யூ கொடுத்தோம் இந்தமாதிரி நல்லா இருக்குது பாஸ்டிவ்வாக நல்லா பாஸ்டிவ் ரிவ்யூவாக தான் கொடுத்தோம் நல்லா இருக்குதுன்ட்டு ஆனால் போக போக போக சார்ஜ் நிற்கவே இல்லை சுத்தமாக ஸ்பீக்கரில் நிக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா சவுண்ட் ரொம்ப இரையாவுது ரொம்ப ரொம்ப இரைச்சல் ஆகுது நாங்கள் ஹச்டியில் வீடியோ அடிச்சு பார்த்தாலும் இரைச்சலா தான் காட்டுது சுத்தமாக காதெல்லாம் ஒருமாதிரி வலிக்க ஆரம்பிக்கிது நாய்ஸி சவுண்டு தான் அது இல்லாமல் பேட்டரி சுத்தமாக நிற்கல அப்புறம் சார்ஜ் ஏறும் போது ரொம்ப சூடாக ஆகிடுது அப்புறமா ஒரு கட்டத்தில் ஏன்டா வாங்கினோ ஆகிடுச்சி அதுவே சும்மா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் மெயின்டன் பண்ணுற மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்டாங்க இப்போ தான் தெரியுது ஆஃபரில் வாங்கினது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் நேரில் போய் டெமோ பார்த்து வாங்கியிருக்கலாம் போல இல்லை வாரண்ட்டியோட வாங்கியிருக்கலாம் போல ஆஃபரில் தராங்க வாரண்ட்டி இல்லைன்னு நினச்சி நாங்கள் வாங்கிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் போட் கம்பெனியில் தெரியாமல் ஸ்பீக்கர் வாங்கிட்டோம் இதுக்கு அப்புறம் வாங்கற மாதிரி இருந்தால் நேராகதான் போய் வாங்குவோம்